எங்கள் பகுதியில பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலா தளங்களில் வேலைவாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கு என்னென்ன அ அதில் வந்து சில விஷயங்கள சொல்லுறேன் காரைக்கால் பீச் சொல்லலாம் பூம்புகார் சொல்லலாம் அப்புறம் தரங்கம்பாடி கோட்டை இருக்கு தரங்கம்பாடியில் பீச்சும் இருக்கு நாகப்பட்டினம் பீச் சொல்லலாம் வேளாங்கண்ணி சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா காரைக்காலில் திருநள்ளாறுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் அங்க தான் ஏகப்பட்ட கூட்டம் வரும் இப்போ சனீஸ்வரன் அப்படின்னாவே சனிக்கிழமை தான் அவங்களுக்கு வந்து இது இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க ஏகப்பட்ட ஊருலந்து வருவாங்க அது வந்து இங்கே ஒரு முக்கிய விஷயமாக இருக்கு இப்போ அதுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு பர்ஸன் அந்த வேனும் அதுக்குலாம் ஒரு பர்ஸன் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றுலாத்தலங்களில் இருக்கு அடுத்து அதில் என்ன நல்ல பணியாக இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல அனுபவம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம புதுசாக ஒரு ஊருக்குள்ளே போகறோம் அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் நமக்கு நிறைய தெரியாது இப்படி ஒரு பர்ஸன் நமக்கு சொல்லுற எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது இப்படி இது இது இது இப்படி நிறுவப்பட்டது இது இங்கேர்ந்து வந்தது இது அங்கேர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா டீட்டைல்டாக அது நமக்கு இன்னும் ஒரு பெட்ராக இருக்கும் பூஸ்ட்டப்பாக இருக்கும் ஓ அ அப்படி இது பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வரவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக குவாலிட்டியாக அதில் நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பர்ஸன் அதற்கான ட்ராவல்க்கு ஒரு இது ஒரு விஷயம் ஸோ அந்தமாதிரி வச்சாங்க அப்படின்னா இன்னும் பெட்ராக இருக்கும் எல்லாருக்கும்